எனக்கு தெய்வங்கள் வகையில் ஓவியங்கள் பிடிக்கும் இயற்கை வகையில் ஓவியங்கள் பிடிக்கும் எனக்கு இயற்கை வகையில் மரம் மரத்திற்கு மரம் கலர் மலைக்கு மலை கலர் தண்ணீருக்கு தண்ணீர் கலர் எனக்கு வர்ணம் பண்ண மிகவும் பிடிக்கும்